திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த சுகாதார அமைப்பைப் பற்றி சொல்லப்போனால் பொதுவாக இது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் நல்லா எங்களுக்கு தேவையான எல்லாம் ஃபெஸிலிட்டியும் தருவாங்க ஆனால் சில சமயத்தில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் தரமாட்டாங்க இதெல்லாம் அதே மாரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறது இந்த மாரி இந்த உடம்பு சரியில்லாத ஊசியை போடுறது அந்த மாரிலாம் அடிக்கடி கேம்ப் மாதிரி வைப்பாங்க ப்ளட் டொனேஷன் கொடுக்குறதுக்கூட வைப்பாங்க சில சமயம் இந்த கொரானா ஊசியெலாம் கூட வந்து போட்டுருக்குறாங்க ஆனால் எல்லாம் வருஷமும் போடுவாங்க கொரானா ஊசி சுகாதார அமைப்பு அதைப் பற்றி சொல்லப்போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு எட்டு ஒரு பெரிய பெரிய எப்படி சொல்வது பெரிய பெரிய ஊருங்களெலாம் இருக்குது இந்த ஆரணி சேத்துப்பட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய எடம் அந்த மாரி இடத்துலலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லு இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சில சமயம் எதுன்னால் கொஞ்சம் அவசர உதவின்னு சொல்லிப்போனால் கூட கொஞ்சம் நல்லா பண்ணி விட்றாங்க அதே மாதிரி ஆனால் என்ன ஒன்னுன்னால் யாரும் கொஞ்சம் உண்மையாக இருக்க மாட்டேறாங்க எல்லாம் பொய்யான மருந்து கொடுக்குறாங்க சில சமயத்திலலாம் பொய்யான மருந்தெலாம் அவங்க வேணும்ன்னே கொடுக்குறதில்ல சில சமயம் அவங்களே மறந்து மறதியினால் வேறு மருந்து தராங்க ஞாபகமில்லாமல் தெரியாமல் பண்ணுற தப்புதான் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சினையும் இல்லை அதே மாரி ஸ் சமூக சேவை மாதிரிக்கூட நிறைய பேர் செய்யுறாங்க வெளி ஊருலேருந்தெலாம் வராங்க எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாட்டுலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு கேம்பு கேம்ப்புனால் முகாம் முகாம் கிட்ட நடந்திருக்கும் இந்த ரெண்டு மூணு மாதத்துல மட்டும் கடைசி ரெண்டு மூணு மாதத்துல மட்டும் அதும் எதைப் பற்றினா இந்த சுகாதாரத்தை பற்றி மட்டுமே சின்னக் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இப்போது ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் பெரியவங்களாம் சில பேர் இந்த முட்டி வலி நடக்க முடியாமல் இருக்காங்க அதுக்கான மருந்தெலாம் கூட தராங்க கவர்மெண்ட்டுலேருந்தே அதுல்லாம திருவண்ணாமலைக்கு இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் எங்களுக்கு தேவையான நல்ல செயலெலாம் நிறைய செஞ்சுட்டு வரார் சொல்லப்போனால் அவர் இல்லைன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நோயும் நொடியுமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மருத்துவ வசதி இது வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கிது ஒவ்வொரு ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்டர்க்குள்ளையே ஹாஸ்பிட்டல்லு இருக்குது அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லு அதே மாரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லும் இருக்குது இதே மாரி இந்த உள்ளூர்லேக் கூட நிறைய இந்த வைத்தியம் செய் இந்த பாட்டி வைத்தியோம்னு சொல்லுவாங்கள்லை அந்த மாதிரி வைத்தியம் செய்கிற பாட்டிங்கள் நிறைய பேர் இருக்குகிறாங்க அவங்களே எதன்னால் ஒரு பாம்பு கடி தேள் கடிச்சிருச்சு அது மாரி இருந்தால்கூட முதல் உதவி அவங்களே பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்லுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறாங்க அப்புறோம் இந்த குழந்தைகளுக்கு இந்த நோய் தடுப்பு மருத்து அதே மாரி இந்த வ விட்டமின் டேப்லெட் இதெல்லாம் நிறைய தராங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு தெரியும்லை இப்போது ஒரு ஒரு குடும்ப தலைவருக்கு வந்து அடுத்தது இந்த குழந்த உருவாகாத மாரி ஒரு கட்டுப்பாடு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு பேரு தான் குடும்ப கட்டுப்பாடு அவரோடய ஆண் உறுப்புலேருந்து ஒன்றை எடுப்பாங்க அது செயல் இழக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க விந்து செல்லுன்னு தெரியும் இது ரொம்ப இதுக்குள்ளே போனால் சையன்ஸ்லாம் போகும் ஆனால் இது பேஸிக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த விந்து செல்லு வந்து வெளியே வராமல் தடுக்ககிறதுக்காக குடும்பக்கட்டுப்பாடு இது மாதிரி நிறையப் பண்ணுறாங்க அதே மாரி இந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னால் நம்ம மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கூட ஆயுஷ் ஆயுஷ்ன்னால் தெரியும் ஆயுர்வேதமா அதாவது இயற்கையாக மருந்து தயாரிக்கிறது அதுப் பேர்தான் ஆயுஷுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய உதவியெல்லாம் செஞ்சுட்டு வராங்க அதும் பொது மக்களாகவே செய்யறாங்க இதை வந்து யாரும் வந்து முன்னெடுத்து செய்யலை கவர்மெண்ட்டோ எதுவும் பொது மக்களாகவே பண்ணுறாங்க அதே சமயம் கவர்மெண்ட்டும் தாங்களால் முடிஞ்ச உதவிகளெலாம் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்குது திருவண்ணாமலையில் வர எல்லாம் எ எப்போப்பெல்லாம் புது புது ஆட்சியர் வரங்களோ அப்போப்பெல்லாம் புது புது விஷயமாக அதுவும் முக்கியமாக அந்த சுகாதாரம் இந்த மருத்துவ வசதி சேவை அதெல்லாம் நல்லா செய்கிறாங்க அதே மாரி இந்த ஆம்புலன்ஸ் ஏதாவது இப்போ ஒரு திடீர்ன்னு விபத்து மாரி ஏற்பட்டுச்சுன்னா அஞ்சு ஸ் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த ஆம்புலன்ஸ் வர அளவுக்கு அவ்வளோ வேகமாக இருக்குது இந்த மாதிரி பல உதவிகளை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார அமைப்பு எங்களுக்கு நல்லா எடுத்து செய்யுது மேலும் இந்த உள்ளூர் அதாவது எங்கள் ஊருலையே கூட எங்கள் ஊர் தலைவரே கூட இதெல்லாம் நல்லா எடுத்து செய்கிறாரு அவரேக்கூட நல்லா பெட்டிஷன் போட்டிருவாரு இது மாரி எங்கள் ஊருக்கு ரொம்ப நிறைய பேர் நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின் சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லையே போடுறாரு அவர் வந்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சருக்கிட்ட வந்து சொல்லி எங்களுக்கு இந்த மாரி நிறைய கொஞ்சம் இந்த மாரி உதவிகளெலாம் பல இது இப்போன்னு இல்லை இது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த மாதிரி நல்ல உதவி செஞ்சுட்டு வராங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுகாதார அமைப்பு மருத்துவ வசதி சேவை அப்புறோம் உள்ளூர் சமூகத்தின் தேவை இவங்களாம் நல்லா ரொம்ப சேவை செய்கிறாங்க எங்களுக்கு சுகாதார அமைப்புன்றது வந்து மருத்துவ வசதிகள் சேவைகள் சமூக தேவைகள் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு பொது சேவை எடுத்து எல்லாரும் பண்ணணும்